யோகா பயிற்சி காலப்போக்கில் நான் படிச்சபோது டிப்ளமோ யோகா டிப்ளமோ முடித்திருக்கேன் சூரிய நமஸ்காரம் அதை காலையில் சூரியனுக்கு முன்னாடி செஞ்சோம்னால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது தியானங்கள் சொல்றாங்க தியானங்கள் செஞ்சோம்னால் மன அமைதி இருக்குது மன நிம்மதி இருக்குது உடம்பு ஆரோக்கியம் இருக்குது மூச்சு பயிற்சின்றது கொரோனா காலத்தில் வந்து மூச்சுப்பயிற்சி ரொம்ப முக்கியமாக இருந்தது மூச்சு ஆக்ஸிஜனுக்காக நிறைய மூச்சுப்பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து செஞ்சாங்க நம்ப பாரத பிரதமர் மோடி மோடி அவர்கள் வந்து ஜூன் இருவத்தொன்று சர்வதேச யோகா தினமாக அறிவித்தாரு மோடி அவர்கள் அமெரிக்காவில் ஜூன் இருவத்தொன்று யோகா தினத்தன்னைக்கு போய் யோகா உலகத்தில் எல்லோருமே தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க வந்து மோகா தி மோடி யோகா தினத்தை அறிவிச்சாங்க எல்லாம் அவரும் போய் செஞ்சாரு எல்லோரும் செஞ்சோம் எல்லோரும் செஞ்சாங்க நல்லாயிருந்தது யோகா செஞ்சோம்னால் உடம்பு ஆரோக்கியமாயிருக்கு